ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா ஆ சொல்லும்மா என்ன வேணும் கடையில் பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது கோஸ் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது கருணக்கிழங்கு இருக்குது ஆ பரங்கிக்காய் இருக்குது சொரைக்கா இருக்குதும்மா ம் தக்காளி வெங்காயம் கிலோ ஐம்பது ரூபா இருக்குது தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாம்மா ம் உங்களுக்கு எவ்வளோ ஆ காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக தான்ம்மா இருக்குது அம்மா காய்கறிலாம் கவலையே படத்தேவையில்லம்மா ஒரு வாரத்துக்கு தாங்கும்மா காய்கறிலாம் ம் காலைல தான்ம்மா லோடு வந்துச்சு

இல்லைம்மா நீங்கள் தான்ம்மா வரணும் ஆமாம்மா இல்லைனா எப்போ வேணும்னு சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணுறேன் சனிக்கெழமை வர்றீங்களா சனிக்கெழமை எப்போ தேவைப்படும் உங்களுக்கு சனிக்கெழமை காலைல சரி வாங்க்கிலாம் வாங்கம்மா ம்

ஆ எவ்வளோலாம்மா போடணும் இதெல்லாம்

அதிகமாக வாங்குறேன்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்குறீங்களேம்மா ஆ சரிம்மா வேறு எதுனா உருளக்கிழங்கு இருக்குது பரங்கிக்காய் இருக்குது பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா சரிம்மா அமௌண்ட்டும்மா அமௌண்ட்டு சரிம்மா கொஞ்சம் நேரத்துலேயே வாங்கம்மா

ஆ ஆ ஆ சரிம்மா நான் ரெடியானதும் ஃபோன் பண்ணுறேன்